மொழி வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து தேவையான ஒன்றாக இருக்குது நமது மாநிலத்தில் வந்து நிறையா மொழிகள் பேசப்பட்டு வருகுது அதில் வந்து முக்கியமான மொழியா வந்து தமிழ் மொழி வந்துருக்குது அந்த தமிழ் மொழி வந்து ஒவ்வொருத்தரும் பேசுகிற விதம் வந்து ஒவ்வொரு இடத்தை பொருத்து மாறுபடும் தமிழ் மொழி வந்து அவங்க இடத்தை பொருத்து மட்டும் மாறுபடாது அவங்க செய்கிற தொழில் அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவுங்க இதை பொருத்தும் வந்து தமிழ் மொழி வந்து மாறுபடும் தமிழ்நாட்ல நிறையா வட்டார வழக்குகள் இருக்கும் அதில் மிகச்சிறந்த வட்டார வழக்கு வந்து கன்னியாகுமரி பகுதியில் இருந்து வரலாம் திருநெல்வேலி பகுதியில் இருந்து பேசுகிறாங்க மதுரை அது மட்டும் இல்லாமல் சென்னை பகுதியில் இருந்தும் பேசுகிறாங்க அவங்களுடைய வட்டார வழக்கு வந்து தனித்தன்மை வாய்ந்துருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களுடைய வட்டார வழக்கு மட்டும் வந்து ஒரு மாற்றம் அடைந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்ல மட்டும் இல்லாமல் உலக அளவில் தமிழ் மொழியில் வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு வட்டார வழக்கு இருக்குதுன்ட்டு சொல்கிறாங்க தமிழ் மொழி வந்து ஒவ்வொரு இடத்தை பொருத்து அதனுடைய வட்டார வழக்கு வந்து மாறுபடும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கற மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள வந்து செய்வாங்க உதாரணத்துக்கு மத ரீதியான செயல்கள் ஆகட்டும் தொழில் ரீதியான செயல்கள் ஆகட்டும் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து அது சம்பந்தமாக வந்து மாறுபடும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து தொழில் வேறுபடும் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து மதம் வேறுபடும் இந்த மதமும் தொழிலும் வந்து அவங்க பேசுகிற மொழியை வந்து மாறுபட்டு அமைக்குது அதனால் வந்து நாம் இப்போ பேசிட்டிருக்க தமிழுக்கும் பண்டைய காலத்தில் பண்டைய மனிதர்கள் வந்து பேசின தமிழுக்கும் வந்து நிறையா வேறுபாடு இருக்கும் அவங்க வந்து தூய தமிழ்ல வந்து பேசி இருப்பாங்க ஆனால் இப்போது நாமம்வந்து நிறையா வட்டார தமிழ் மொழிகளை வந்து பேசிட்டிருக்கோம் தமிழ்மொழி வந்து பேச்சு வழக்கு வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி எழுத்து வழக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும் நம்ம எழுதும்போது வந்து நம்மளோடைய தமிழ் வந்து பண்டைய தமிழில் வந்து நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் பேச்சு வழக்கில் வந்து தமிழ் மொழி வந்து வட்டார வழக்குனால் அதிக பாதிப்பு வந்து அடையுது ஒவ்வொரு இடத்துக்கும் பொருத்து தமிழ்மொழியுடைய வட்டார வழக்கு வந்து வேறுபடும் எடுத்துக்காட்டாக வந்து எங்களோடய இடத்தில் வந்து நாங்கள் வந்து சோறுன்னு சொல்லுவோம் ஆனால் வேறு இடத்துல வந்து அதை வந்து சாதம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் மொழி வந்து இடம் பொருத்து வேறுபடும் அதே மாதிரி தொழில் ரீதியாக வேறுபாடுன்னால் ஒவ்வொரு தொழிலில் வந்து தொழில் செய்யும் போதும் ஒவ்வொரு பேரை வெச்சு சில பொருட்களை வந்து அழைப்பாங்க அந்த மாதிரி வந்து தொழில் ரீதியாகவும் வந்து தமிழ்மொழி வந்து வட்டார வழக்கு வந்து வேறுபட்டு வருது அப்போது இடம் சார்ந்து வந்து வட்டார வழக்கு வேறுபடும் தொழில் சார்ந்து வந்து வட்டார வழக்கு வேறுபடுது அது மட்டும் இல்லாமல் மதம் சார்ந்தும் வட்டார வழக்கு வந்து வேறுபடும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்த மக்களும் வந்து ஒவ்வொரு மாதிரியான தமிழ்மொழியை வந்து பேசுகிறாங்க அது அவங்களுடைய வட்டார வழக்கை வந்து பிரதிபலிக்குது ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் மொழி வந்து இடத்தை பொறுத்து தொழில பொருத்து சமூகத்தை பொருத்து வட்டார வழக்குல வந்து வேறுபட்டு இருக்குது நன்றி